ஆமாம் ஹலோ யார் ஆமாம் சொல்லுங்கள் ஏன்ப்பா எப்படி மிஸ் ஆச்சு பீட்டி பீரியட்டில் விளையாட தான போனிங்க ஐடி கார்டெல்லாம் என்ன பண்ணிங்கள் ஐடி கார்டு மிஸ்சாகி எவ்வளோ நாள் ஆகுது பீட்டி சார் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா உங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்டே சொல்லிட்டிங்களா நீங்கள் என்ன டிப்பார்ட்மென்ட்ப்பா உங்கள் ஃபேக்கல்ட்டி கிட்டே சொல்லிட்டிங்களா இதுமாதிரி ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு ஏன்ப்பா ஐடி கார்டு வந்து எல்லாத்துக்கும் தேவை மஸ்ட்டு அதை வந்து இந்த மாதிரி தொலைச்சிட்டேன்னு நீங்கள் அப்போ அப்போ ஒரு வாரத்துக்கு பத்து பசங்க வந்துடுரிங்க ஐடி கார்டை தொலைச்சிட்டன்ட்டு உன் ஐடி கார்டு மட்டும் மிஸ்சாகிருக்கு ஹாபிஸ் ரூம் போயிட்டு பீட்டி சார் கிட்டே ரெண்டு ஃபோட்டோ அப்புறம் அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டூ ஹன்ட்ரடு அமௌன்ட் கொடுத்துட்டு போங்கப்பா இல்லை இல்லை அதெல்லாம் வேணால் நீங்கள் வந்து டிபார்ட்மென்ட் போட்டு உங்கள் நேமு உங்கள் அட்ரஸ்சு ரெண்டு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துட்டு சர் கிட்டே சொல்லிட்டு போங்க ஐடி கார்டு வர்ரதுக்கு இன்னும் டூ டேஸ்க்கு மேலே ஆகும் அது வந்து உங்கள் டிபார்ட்மென்ட் ஹெச்சோடி கிட்டே நீங்கள் லெட்டர் எழுதி இது மாதிரி ஃபார்மில் சைன் வாங்கி வச்சுக்குங்கபா யார் கேட்டாலும் இந்த மாதிரி ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சு ஆஃபிஸில் எழுதி கொடுத்துருக்க வேறு ஐடி கார்டு வாங்கிறதுக்குன்னு சொல்லுங்கள் ஆமாம் ஓகேப்பா